ரெண்டு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்று நாலு நாலு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறு அஞ்சு எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தெட்டு ஆறு ரெண்டு ரெண்டாயிரம் எட்டு மூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று